ஹலோ சொல்லுங்கம்மா என்ன தேவை என்ன வேணும் ஆமாம் சொல்லுங்க பர்னிச்சர்ஸ் தான் பேசுகிறோம் அப்படிங்களா உங்களுக்கு ஏரியா எங்கே மேம்

அடையாரா சரி சரி இங்கே நம்மக்கிட்டே பூந்தமல்லியில் தான் இருக்கோம்மா பர்னிச்சர்ஸ் நீங்கள் நேரில் வந்து பார்க்குறீங்களா இல்லை நாங்கள் உங்களுக்கு ஃபோட்டோன்னால் எடுத்து அனுப்பட்டுமாம்மா எந்த மாரி டிசைன் வேணும்ன்னு சொல்லுங்க

இந்த வா ப்ரௌன் வாஷ் பண்ணி நான் கொடுத்துர்றேன் சரி எத்தனை இன்ச்சில் வேணும் எத்தனை இன்ச் எதாவது சொன்னிங்கனால் பார்க்கலாம் ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து வித்து ஸ்டூலோடையா சரிம்மா செஞ்சுர்லாம் க கட்டில் வந்து ஒரு தேர்ட்டி தௌசண்ட் ஆகும் ரெடிமேட்லேன்னா அதுங் அதெல்லாம் இல்லை ரெடிமேட்டில் நீங்கள் வந்து செய்கிற செஞ்சு வாங்குகிற மாரி இருந்தால் நீங்கள் காசு கொடுக்கலாம் ரெடிமேட்டில் தானே கேட்குறீங்க பரவாயில்ல ரெடிமேடில் இருக்குதும்மா ரெடிமேட்லேயும் ஸ்டாக்கில் இருக்குது நீங்கள் கடை இங்கே பூந்தமல்லியில் தான் இருக்குது பூந்தமல்லியில் ஆ பார்க்கலாம் பார்க்கலாம் தாராளமாக வாங்க பார்க்கலாம் இங்கே பூந்தமல்லியில் தான் இருக்குது நாங்கள் நான் வந்து உங்களுக்கு அட்ரஸ் வந்து நான் வந்து உங்களுக்கு அனுப்புகிறேன் காலைல ஒம்பது மணிலேருந்து நைட்டு ஏழு மணி வரைக்கும் இருக்கும்மா நீங்கள் எப்போ வேணால் வந்து பாருங்க ஆ கண்டிப்பாக கண்டிப்பாக கட்டில் வந்து ஒரு தேர்ட்டி தௌசண்ட் கிட்டே ஆகும்மா அது ஒரு ட்வெண்ட்டியில் முடிச்சுரலாம் ட்வெண்ட்டி நேரில் வந்து டிசைன் பிடிச்சிருந்தா பாருங்க முடிச்சுரலாம்

ஆ சரிம்மா